சார் பூக்கடைங்களா இப்போ இந்த செவப்பு ரோஜா இருக்குதுங்களா

இல்லை நான் கிலோ லூசுல வாங்கினா எவ்வளவு வில இரநூத்து ஐம்பதுங்களா ப்பா அஞ்சடி மாலை கோயிலுக்கு நான் கேட்குறேன் நாலரடி அஞ்சடி மாலை வேணுங்க அஞ்சடி மாலை சொன்னேன் சாமிக்கு சாமிக்கு ஆ சாமிக்கு அஞ்சடி மாலை ம் ம் கிலோ ரெண்டர அடியில ஒரு நாலு மாலை ரெண்டர அடியில ஒரு நாலு மாலை இல்லை ஒன்றா ஒரு ஒன்று ஆ ஒரு மாலை ஆ ஒரு மல்லிகைப் பூ ஒரு இருபது மொழம் எல்லாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள்

ஏழு மொழம் ஆயர்ரூபா நாலு மாலை எட்நூறுபா ஆயிரத்தி எட்நூறு ம் மொத்தத்துக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்ருபா வருது ஃபங்ஷனு மூணு நாள் இருக்குதுங்க நீங்களே கொண்டாந்து கொடுத்துருங்களேன்

ம் சொல்கிறேன் அட்ரஸ் சொல்கிறேன் ம் லோக்கல் தான் லோக்கல் தான் பக்கத்தில் தான் இருக்கோம் ம் கரெக்டாக சொன்னால் கொடுத்து வந்துர்றேன்

ஆ சரிங்க சரிங்க இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம் லோக்கல்ஸ் தான் ஆ சந்தோஷம் ஆ சரிங்க சார்